நான் லைப்ரரிக்கு போனால் எப்போழுதும் விடுகதை புக்கை தான் எடுத்து படிப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கு விடுகதை அதுக்கு பதில்லாம் எனக்கு தெரியு ம் தெ ஒவ்வொன்றுத்துக்கு தெரியும் தெரியாததை நான் தேடி பார்த்து இது பண்ணுவேன் அந்த விடுகதையை என் பசங்கள்கிட்ட வந்து சொல்லி அவங்களும் கேட்க கேட்க சொல்வேன் அந்த விடுகதைக்கு பதில் சொல்ல சொல்லுவேன் பசங்களும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்கள் தெரியாததை நான் திரும்ப சொல்லி கொடுப்பன் எங்கே போனாலும் நான் விடுகதையை தான் ரொம்ப படிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்